நான் வந்து வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி கனகாம்பரம் செடி சாமந்தி செடி அப்படியே வந்து டிசம்பர் செடி எல்லா செடியும் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் நட்டு வச்சிருக்குறோம் அதுவந்து எப்படின்னா காலையில் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றினா காலையில் நல்லாயிருக்கும் பார்க்க செடி மதிய டைம் ஆனால் அப்படியே எல்லாம் வதங்கி போன மாதிரி இருக்கும் சாய்ந்த்ர டைம் திருப்பி தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊத்திட்டு அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருமுறை வந்து அது உள்ளருக்கிற புல்லெல்லாம் கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு வந்து நாங்கள் மருந்து போடுவோம் கையாலேயே மருந்து தூவி விட்டு அப்புறமா தண்ணி விடுவோம் தண்ணி விட்ட உடனே செடி பூவும் நல்லா பூக்கும் பாக்கிறதுக்கு அந்த பூ வந்து அம்மாழகாக இருக்கும் கண்ணுக்கு பாக்கிறதுக்கு ரோஜா பூ நல்ல பார்த்தா அப்படியே பார்த்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோஜா பூ பாக்கிறதுக்கு அதேமாதிரி கனகாம்பரம் பூ சாமந்தி பூ எல்லாம் எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது அதேமாதிரி வந்து அதுக்கு வந்து செம்மண் எடுத்துன்னு வந்து போய் நான் இங்கேயிருந்து போய் வண்டி வச்சு செம்மண் எடுத்துட்டு வந்து அது வந்து சுற்றி அந்த செடியை சுற்றி நாங்கள் அந்த வேர் அடியில் போடுவோம் போட்டு தண்ணி ஊற்றினவொன்னே அந்த செடிக்கு அந்த அந்த செம்மண்ணுக்கும் அம்மாழகாக இருக்கும் பாக்கிறதுக்கு பூவும் கலராக இருக்கும் அடுத்தது வந்து அந்த பூ வந்து வாங்க வர்றவங்க அவளோ அழகாக இருக்குதுனு சொல்லிட்டு ரேட் கேட்பாங்க எவ்வளோவு கொடுக்குறனு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஒரு முழம் பூ வந்து ஐம்பது ரூபாய்னு சொல்லுவேன் அவங்க வந்து ஐம்பதுரூபா இல்லை முப்பதுரூபா நாப்பதுரூபானு சொல்லி கொடுங்க நான் என்ன பண்ணுவேன் முப்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சி ரூபாய்ன்பேன் ஐம்பத்தஞ்சி ரூபாய்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சரி நாங்கள் தண்ணி மொண்டு வீட்டுலையே நாங்கள் பயிர் வைக்கிறதால கஷ்டப்பட்றோம் பூ செடிக்கெல்லாம் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு களை எடுத்து மருந்து போட்டு அதை நான் பராமரிக்கிற நான் எப்படி கொடுக்க முடியும் சொல்லிட்டு அதனால சரி பதினைஞ்சி ரூபா கம்மி பண்ணிட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படி சொல்லி நாங்கள் கொடுப்போம் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அதேமாதிரி